ஹலோ அம்மா ரவியோடய பேரன்டா நாங்கள் அவனோடய அவங்களோட க்ளாஸ் டீச்சரு நேத்திக்கு ஃபஸ்டு யூனிட்டு எக்ஸாம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வரல்ல ஸ்கூல் ஆ வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லை எக்ஸாம்முக்கு வரலைம்மா ஃபஸ்டு யூனிட்டு எக்ஸாம் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் வரல அதுதான் என்னாச்சு ஏதுன்னு ஆ அப்படியா ஆமாம் சரி சரி இப்போ பரவாயில்லையா ஆ சரி டேப்லெட்டுலாம் நல்லா ஆ சரிம்மா நீங்கள் வந்திங்கனா ப்ரின்ஸ்பல்ல பார்க்கணும் சரிங்களா ப்ரின்ஸ்பல்ல பாருங்கள் ஆ அவங்கள பையனை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சரியாயிடுச்சின்னால் டியூசனுக்கு அனுப்பி வைங்க நல்லா சாப்பாடு கொடுங்க நல்லா விளாட்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் இதிலேல்லாம் அவனை சேர்த்து விடுறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்க டியூசன்லாம் அவனை சேர்த்து விடுங்க சரிங்களா க்ளாஸுக்கு ஆ ஸ்கூல்ல இல்லை பட்டு நீங்கள் நாங்கள் வைப்போம் அது எப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்பறம் நாங்கள் வைப்போம் அடுத்த யூனிட்டுக்கான இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் வரணும் இல்லையா அதுக்கு வைப்போம் நீங்கள் ஆ அது அந்த மாதிரி நடவடிக்கை நாங்கள் ஸ்கூல்ல எடுப்போம் சீக்கிரமாக டியூசன் ஸ்கூல்லயே எடுக்கிற மாதிரி அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆ ஆ சரிம்மா நீங்கள் பையனை பார்த்துக்கோங்க ஆ சரிம்மா சரி ஆ சரிம்மா சரி வைக்கட்டும்மா ஆ படிக்கிறாங்க பரவாயில்ல நல்லா படிக்கிற பையன் ஏன் லீவ் போட்டான் அதனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஆ சரி ஆ சரிம்மா சரி இந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஆ கடையிலெலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்கள் வீட்டிலயே சமைத்து பசங்களை நல்லா சாப்பிட வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஆ ஆ சரிம்மா